ஹலோ சொல்லும்மா ஆமாம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் இப்போ காய்கறிலாம் இருக்குதும்மா பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது உருளக்கெலங்கு இருக்குது சௌவ்சௌவ் இருக்குது எல்லாம் காய்கறிலாம் கிலோ எண்பதுருபா தொண்ணூறுபாய் விற்கிதும்மா காய் பொறுத்தளவுக்குத்தான் ரேட்டு ஆமாம் ஆ இருக்குதும்மா ஆ வெங்காயம் இருபது கிலோ இருக்குது தக்காளி பத்து பயஞ்சு கிலோ இருக்குது காய்கறிலாம் இருக்கும் ஏழ்லெட்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படி பக்கம் வரும் உங்களுக்கு என்ன காயிங்க வேணும் ஆ ஆ உங்களுக்கு என்னைக்கு தேவைப்படுது சாய்ங்காலம் சாய்ங்காலம்னாக்கா நீங்கள் எப்போ வருவீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெண்டு மூணு மணிக்கு வர்றீங்களா சரிங்கம்மா வெங்காயம் எல்லாம் கிலோ ஐம்பருவா விற்கிதும்மா மொத்தமாக டிஸ்கவுண்ட் எங்கம்மா விற்கிற விலவாசில நாங்கள் ஏத்திகிட்டு வர வண்டி வாடகை எங்கம்மா டிஸ்கவுண்ட்டு கிடைக்குது வாங்க பார்த்துக்குலாம் சரி வாங்க பார்த்துக்குலாம்

காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதும்மா நீங்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே வாங்கணும் போல் தோணும் வாங்க நீங்கள் எப்போ வர்றீங்கள் வந்து வாங்கிக்கோங்க காய்கறிலாம் இருக்குது பையை எடுத்துகிட்டு வாங்க கவர்லாம் போட்டுத்தரமாட்டோம் நீங்கள் பை குச்சிபை எடுத்துட்டு வாங்க இல்லை நாங்கள் கட்டி வைக்கணுமா நீங்களே புரியல புரியல

வீட்டுக்கு டெலிவரி இங்கே கடையில் ஆள் இல்லம்மா பண்ணுவோம் வீட்டில பசங்கள் கடையில் யாரும் இல்லை ஆள் இல்லை நான் மட்டுந்தான் இருக்கேன் அதனால நீங்களே முடிஞ்சால் வந்து ஏன்னா சாய்ங்காலம் ஃபங்க்ஷன்னுனு சொல்கிறீங்க அந்த டைமுக்கு யாரும் பசங்கள் இல்லை நீங்கள் வந்திங்கனால் வாங்கிட்டு போயிடலாம் ம் ம்

ம் கத்தரிக்கா இருக்குதும்மா கடையில் உருளக்கிலங்கு இருக்குதும்மா ஆ ஆ சரிம்மா

சரிம்மா உருளக்கிலங்கு ரெண்டு கிலோ பீன்ஸ்ஸு ரெண்டு கிலோ அப்புறம்

இப்போது இஞ்சி சரிங்க சரிங்க இஞ்சி பூண்டு ஆ சரி சரி ஏம்மா ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க அஞ்சு கிலோ தக்காளி போதுங்களா

சரி சரிங்க இப்போ நாங்கள் இங்கே நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கனு சொல்லுங்கள் நாங்கள் அத்தனை மணிக்கு நாங்கள் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிடுறோம் ஆ சரி ஆ அமௌண்டு கையில் ஃபுல்லா கொடுத்துருங்க ஆ சரிங்க டிஸ்கவுண்ட்டு கொத்தமல்லி கருவேப்புல்ல கொடுக்குறோம்மா

ஆ சரிம்மா